ஹலோ திவ்யாங்களா ஆ சத்யா நகருங்களா ஆ நான் ஃபெலிக்ஸ் பேசுகிறேங்க இங்கே பாதரைலிருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காட்டில் வந்து நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறிங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அது எனக்கு ரொம்ப இயற்கை விவசாயத்தில் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு நீங்கள் ஒரு லேடியாக இருந்துகிட்டு இந்தளவுக்கு வந்து பெரிய லெவலில் விவசாயம் பண்ணி அந்த காய்கறியெல்லாம் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப சூப்பராக இது பண்ணிகிட்ருக்கீங்க அதனால் நான் வந்து உங்கக் கிட்டே தான் வந்து காய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் உங்க உங்க தோட்டத்தில் வந்து நீங்கள் என்னென்ன காய்கறியெலாம் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்களா ஓகே கத்திரிக்காய் தக்காளியெல்லாம் வந்து கிலோ என்ன ரேட் வருதுங்க ம் ம் சரிங்க இப்போ ஒரு மூட்டை அப்படின்னா நீங்கள் எத்தனை கிலோ பிடிக்குங்க ம் ஓகே ஓகே நீங்கள் வந்து எனக்கு வந்து ஓ அப்படிங்களா சரி சரிங்க எனக்கு வந்து கத்திரிக்காய் ஒரு ரெண்டு மூட்டையும் தக்காளி வந்து ஒரு ஒரு அஞ்சு மூட்டை வேணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்கா வந்து ஒரு ரெண்டு மூட்டை வேணுங்க நீங்கள் வந்து என்ன என்னோட அட்ரஸ் நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன் அனுப்புகிறேன் நீங்கள் வந்து என்னோட அட்ரஸ்சுக்கு நீங்கள் அதை அனுப்பிச்சி விட்ருங்க ம் ஓகேங்க ரொம்ப நன்றி ஓகே கண்டிப்பாக வந்து பார்க்குறேங்க ஏன்னால் எனக்கு இயற்கை விவசாயத்தில் உள்ள காய்கறிகள் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் வந்து நாங்கள் வெளியில் எங்கேயும் காய்ங்களெலாம் இனிமேல் வாங்கமாட்டோம் உங்கள்க் கிட்டே தான் வாங்குவோம் அதனால் நீங்களும் எந்த மருந்தும் யூஸ் பண்ணாமல் இயற்கையான முறையில் இது பண்ணுங்க ம் ஓகேங்க தேங்க்யூ